இதில் சொல்கிறதுக்கு என்ன சார் இருக்குது மாசத்தில் நம்ம மழை பெய்யுதுனா நாற்று விடுவோம் நாத்துவிட்டா ஒரு ஒரு மாசத்தில் பிடுங்கி நடுவோம் திடீர்னு தண்ணி இருக்காது தண்ணி இருந்தாலும் விவசாயம் சரியா வராது விவசாயம் வந்ததுனா என்ன போடும் மழை கவுர்மெண்டில் லோனு கொடுத்து ஒரு பயிறு வாங்கி செஞ்சோம்னா சரியா வர மாட்டுது அதை கொடுத்தா கூடும் எடையில இருக்கவங்க அதில் ஆயிரம் ரெண்டாயிரம் எடுத்துக்கிறாங்கள் எங்களுக்கு வரது நானூறு முன்னூறு தான் சார் வர போகுது அப்படியே நல்லபடியா பயிறு பண்ணி ஒரு மாசத்தில் களை பறிச்சி மேத்தீனி போட்டு அதுக்கு மேல மருந்து அடித்து ஒரு பயிறு சுமாரான ஒரு நிலமைக்கு கொண்டு வந்தோம்னா எலித்தொல்லை பாம்புத்தொல்லை இதெல்லாம் கடித்து தின்னுடுங்கள் அதையும் மீறி பயிறு பண்ணி வெளில் கருது வந்து செஞ்சு வந்து சேர்ந்ததுன்னா மழை பெஞ்சிரும் இல்லைன்னா வறட்சி ஆகிடும் வறட்சி ஆகிடுச்சினாக்கா அதை சோ சமாளித்து கொண்டு வந்து ரோட்டில் கொண்டு க பா களத்தில் காய போட்டோம்னா மா மழை வரும் அதை திரும்ப அறுவடை பண்ணோமுன்னா விவசாயிங்க வருவாங்க வந்து பார்ப்பாங்க வந்து எடுத்துகிட்டு போவாங்க எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு விலை போட்டு கேட்பாங்க இதில் பார்த்து கவுர்மெண்டு எதாது ஒரு உதவி செஞ்சால் ஒரு நல்லது கவுர்மெண்டில் எதுவும் செய்ய மாட்டுறாங்க அதே ஒரு நல்ல ஒரு உதவி கவுர்மெண்டு செஞ்சால் கூடும் அதில் எடைகிற புரோக்கருங்கெல்லாம் தலைவர் அந்த கவுர்மெண்டு அதிகாரிங்கெல்லாம் பார்த்து அவங்களை ஒரு எதோ ஒரு நாற்பதுனாயிரம் அம்பதுனாயிரம் ஒரு லோன் போட்டோம்னா அதில் பாதி கமிஷன் எடுத்துடுறாங்க ஒரு சிறிய விவசாயிக்கு சரியான உதவிகளெல்லாம் வந்து கேட்க மாட்டுக்குது இது மாதிரிலாம் பண்ணிக்கிட்டு விவசாயம் பண்ணுறாங்க ரொம்ப கஷ்டம் சார் விவசாயம் பண்ணுறது பெரிய இது எலித்தொல்லை பாம்புத்தொல்லைன்னு பெரிய தொல்லை தாங்கிட்டு தான் இந்த விவசாயத்தை அறுவடை ஆக்கிக்கிட்டு வரதுக்குள்ளே பெரிய பாடா ஆகிடுது